நம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா தண்ணி தான் அது எந்தளவுக்கு இம்பார்ட்டண்னால் நம்ப உலகத்தில் பாதிக்கும் மேலே தண்ணி தான் இருக்குது நம்ப வாழணும் அப்படினா கூட அதிகம் தண்ணி குடிக்கணும் அப்புறம் சமைக்கணும் அப்படினா கூட தண்ணி தேவைப்படும் நம்ப தூய்மையாக இருக்கணும் அப்படினா கூட தண்ணி தேவைப்படும் ஏன் நம்ப சந்தோஷத்துக்கு கூட தண்ணி தான் தேவைப்படுது எப்படின்னா நம்ப சில்ட்ரன்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு பீச் போகிறோம் அருவியில் குளிக்க பெரியவங்க கூட ஆசைப்பட்டு போகிறாங்க அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது கூட தண்ணி தான் ஒரு நாளைக்கு நம்ப சாப்பிடுறோமோ இல்லையோ தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் அதுவும் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டருக்கும் மேல் தண்ணி குடிக்கணும் ரைன் நம்பளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்னு தெரியும் ஒரு அக்ரிகல்ச்சருக்கு கூட ரைன் தண்ணி தான் நமக்கு தேவைப்படுது எவ்வளோ ஸ்கீம்ஸ் கூட தண்ணியை சேமிக்கிறதுக்கு கவர்மெண்ட் அலோட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்சாம்ப்புல் ரைன் வாட்டர் ஹார்வெஸ்ட்டிங் ரைன் வாட்டர் ஹார்வெஸ்ட்டிங்கில் மினரல்ஸ் கூட தண்ணியில் அதிகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போலாம் நம்ம தண்ணியை நிறையா வேஸ்ட் பண்ணுறோம் நிறையா லேக்ஸ் அண்ட் வெல்ஸை கூட அசுத்தம் பண்ணுறோம் நிறைய ஃபேக்ட்ரீஸில் வர வேஸ்ட்டு கூட தண்ணியில் கலந்து இப்போ ரொம்ப தண்ணியெலாம் மோசமாகிட்டு வருது ஒரு பூமியை வந்து வெப்பநிலை அதிகமாகருக்கு அந்த வெப்பத்தை குறைக்கிறது கூட மழை மழைலிருந்து வர தண்ணி தான் நமக்கு உதவுது